எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எதுன்னால் நான் கதை புக்ஸ் தான் சொல்லுவேன் எனக் கதை படிக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் கதைகள் விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகளெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதலாம் நம்மளை படிக்கும் போது ரொம்ப சிந்திக்கிற வைக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம அறிவுத்திறனை வந்து கொஞ்சம் நல்லா மேன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அதனால் இந்த கதைகளெலாம் விரும்பி படிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கவிதை புக்ஸெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெய்னாக பார்த்திங்கன்னா வைரமுத்து கவிதைகள் நா முத்துகுமார் கவிதைகள் இதெல்லாம் பார்த்துட்டு நானே வந்து கவிதை எழுதலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வரலாறு புக்ஸெலாம் ரொம்ப பிடிக்கும் நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இந்த மாதிரி சொல்கிற புக்ஸெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பொன்னியின் செல்வன் புக்ஸெலாம் நான் வாங்கி வச்சுட்டு படித்துட்டு தான் வந்துட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவி நிகழ்ச்சி என்னென்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவும் எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுதுன் கேட்டிங்கன்னால் நீயா நானா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீயா நானா தமிழா தமிழான்னு கூட இப்போ வந்துருக்குது அதலாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஒரு டிபேட் மாதிரி இருக்கும் அப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போது உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் என்ன நினைக்குது ஒரு டாப்பிக்கை பற்றி அப்படின்றத நம்ம ஈசியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபன்னாக காமெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குக்கு வித்து கோமாளி ரொம்ப ஃபேவரட் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே குக்கு வித்து கோமாளி ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து சிரித்துக்கிட்டே இருப்போம் அதை பார்த்த எபிசோடே திரும்ப திரும்ப திரும்ப கூட பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சூப்பர் சிங்கரெலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்க பாடுறது பெரியவங்க பாடுறதுன்னு எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்புறம் சின்ன குழந்தைங்க பாடும் போது அந்த வயதுக்கு ரொம்ப அழகாக பாடுங்க அதனால் நாங்களெலாம் கூட பாட ட்ரை பண்ணியிருக்கோம் நான் கூட பாட்டு க்ளாஸெலாம் சேர்ந்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி சேனல்ஸெலாம் விரும்பி பார்ப்போம் அதுவும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடு குடும்பத்தோடு வந்து வடிவேல் காமெடியெலாம் பார்த்து பார்த்து சிரிப்போம் எல்லா காமெடியும் சும்மா பார்த்து மெய்னாக வடிவேல் காமெடினால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ம்யூசிக் ம்யூசிக் யாருக்கு தாங்க பிடிக்காது ஒரு சோகத்தில் இருக்கும் போது ம்யூசிக் கேட்டால் அதுலேயே ஆழ்ந்து போய்விடுவோம் அதுவும் மெலோடி ம்யூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் சன் ம்யூசிக் சேனல் பார்ப்போம் இசையருவி பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் பார்ப்பேன் எஸ்எஸ் ம்யூசிக்கெலாம் அப்போலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் எனக்கு நான் சின்ன வயதா இருக்கும்போது கலைஞர் டிவிலேருந்து மானாட மயிலாட போடுவான் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸ் ஷோவை பார்க்காம இருக்கவே மாட்டோம் எப்போடா மானாட மயிலாட வருதுன்னு சொல்லி வெய்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவீஸ் மூவீஸ்னால் மெயினாக வந்து எனக்கு வந்து காமெடி மூவீஸு ஹாரர் மூவீஸெலாம் ரொம்ப பிடிக்கும் பேய் படமெலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் பேய் படமெலாம் பார்த்தினா ஒரு காமெடி கலந்த பேய் படம் தான் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படி பார்த்தினா அரண்மனை காஞ்சனா அதெல்லாம் வந்து எல்லா பார்ட்ஸுமே நான் பார்த்துருக்கேன் முனி ரொம்ப பிடிக்கும் சந்திரமுகி பிடிக்கும் அப்புறம் வந்து லிஃப்டு படம் பிடிக்கும் இப்போ ரீசெண்ட்டாக வந்த படம் அப்புறம் வந்து மோகினி பீஸ்ஸா மெர்க்குரி தேவி பிசாசுன்னு இந்த மாதிரி நிறையா பேய் படம் பார்ப்பேன் அதுவும் பேய் படமெலாம் பார்த்துட்டு படுக்கிறோம் நமக்கே பயமாக இருக்குது இருந்தாலும் ஒரு திரில்லிங்காக இருக்கறதுனால் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது